இட்லி தோசைலாம் செய்யும்போது நான் சோடா சேர்த்துக்க மாட்டேன் ஏன்னால் அது உடம்புக்கு கெடுதல் குழந்தைங்கள்லாம் சாப்பிட்றாங்க அப்படின்றதுனால அதுக்கு பதிலாக உளுந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துப்பேன் வெந்தயம் சேர்த்துப்பேன் பழைய சாதம் இருந்துச்சின்னால் அதையும் கொஞ்சம் சேர்த்துப்பேன் அதெல்லாம் சேர்த்துக்கிட்டா நல்லா அழகாக உப்பி நல்லா வரும் பூரி செய்யும்போதும் அதேமாதிரி தான் சோடா அதுக்கும் சேர்த்துக்க மாட்டேன் ரவை சேர்த்துப்பேன் கொஞ்சம் தயிர் சேர்த்துப்பேன் அதை சேர்த்துக்கிட்டாக்க நல்லா உப்பி நல்லா புசு புசுன்னு வரும் குழந்தைங்க நல்ல விரும்பி சாப்பிடுவாங்க வீட்டில் இருக்கறவங்க எல்லோருமே அதை விரும்பி சாப்பிடுவாங்க சமையல் செய்யும்போது உப்பு வந்து அதிகமாக போயிடுச்சு அப்படின்னாக்க எலுமிச்சம்பழம் பாதி அறுத்து அதை பிழிஞ்சி விட்டுக்கலாம் அது அதுவும் இல்லை அப்படின்னாக்க உருளைக்கெழங்கு இருக்குது அதை பாதியாக வெட்டி கொதிக்கும்போது அதில் போட்டுவிட்டோம் அப்படின்னாக்க அதுவும் சரியாக போயிடும் ஆனால் அந்த உருளைக்கெழங்க எடுத்துடுணும் யூஸ் பண்ணக்கூடாது அந்தமாதிரி செஞ்சால் நல்லாயிருக்கும் ஒரு நாள் பால் நல்லா அதிகமாக இருந்தது ஒரை ஊத்தறதுக்கு தயிரே கிடைக்கல எனக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியலை அதனால் பக்கத்து வீட்டில் இருந்தவங்க எனக்கு அது சொன்னாங்க பச்சை மிளகாவை வந்து காம்பு கிள்ளாமல் அப்படியே போட்டுவிடு அப்படின்னாங்க நானும் அதேமாதிரி செஞ்சேன் காலையில் பார்த்தா ஃபுல்லாக தயிராகிடுச்சி அப்போதான் தெரிஞ்சுக்கிட்டேன் சரி ஏதாவது ஒரு மிஸ்டேக்குன்னாக்க அதை திரும்பி நம்ம செய்கிறத்துக்கு மற்ற விஷயம் இருக்குது அதனால் எனக்கு சமையல் செய்யிறதில் ஆர்வம் அதிகம் ஆகிடுச்சி நான் நிறைய சமையல் செய்வேன் நல்லாயிருக்கும்